வணக்கம் சார் சார் நான் வந்து சார் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு நான் வந்து டூரிஸ்ட்டாக வந்துருக்கேன் இதுலேருந்து இதா வந்து டூரிஸ்ட்டாக வந்துருக்கேன் சார் நீங்கள் இது கேப் டிரைவரு தானே அதாவது ஆண்டாள் டிரைவர்ஸ் கெண்ட்ரிவ் கேப் ஒர்கிங் அப்படினு சொல்லி போட்டுருந்தாங்க நீங்கள் டிரைவர் டிரைவர்ரா இல்லை ஓனரா புரியல ஓகே சார் இப்போது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேட்டங்குடி அந்த பறவை சரணாலயத்துக்கு நம்ம வந்து போகணும் சார் திருப்பத்தூர் திருப்பத்தூரில் இருக்குது வேட்டங்குடி திரு பேர்ட்ஸ் ஸ்சான்சரி சொல்லிகிட்டு நான் இதில் பார்த்தன் வெப்சைட்டில் பார்த்தேன் இதை நான் வந்து இது பண்ணுறதுக்கு எப்படி சார் எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகிறதுக்கு முக்கியமாக மதுரையில் இருந்து நாங்கள் ஏர்போர்ட்டில் வந்து காரக்குடி வந்து காரக்குடியில் இருந்து திருப்பத்தூர் போகாணும்ங்குறது எங்களோடய நோக்கம் இப்போ இதுதான் எங்களோடய பிளான் ரைட்டு சரிங்க சார் அதை அதை போயிட்டு ஃபரஸ்ட்டு நம்ம வேட்டங்குடி போயிட்டு அப்புறமா கூட போகலாம் சார் ஃபர்ஸ்ட்டு நம்ம அதை பார்த்துருவோம் சார் சரியாக ஒன்போது மணிக்கு இங்கே போயிருக்கணும் இங்கேறது எங்களோடய பிளான்னு நான் வந்து இப்போ வந்து மதுரையில் இருக்கோங்க சார் மதுரையிலேருந்து காரைக்குடி வந்து காரைக்குடிலேர்ந்து

ஓகே சரிங்க சார் சரி ரொம்ப ரொம்ப நல்லது இது இப்போ நம்ம போயிட்டு வரோன்னா நீங்கள் வந்து எவ்வளோ சார் எவ்வளோ கிலோமீட்டரு வரும் எவ்வளோ எப்படி சார்ஜ் பண்ணுறிங்க நார்மெல்லாங்ளையா நமக்கு வந்து ஒரு ஆறு பேர் ஃபேமிலியாக வராங்க சார் இனோவா ஆமாங்க சார் இனோவா இனோவா கார் இனோவா இனோவா காரு இந்த மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் பெரிய வண்டியாக பாருங்கள்

சரிங்க சரிங்க ஓகே ஒன்றும் பிரச்சினைல்லை நமக்கு நல்ல கம்பர்ட்டேபுள்லான ஒரு வந்து

சரிங்க சரிங்க

தான் பிரச்சினையே சரிங்க அது ஒன்றும் பிரச்சினயில்ல நம்ம பண்ணிக்கலாம் அது கண்டிப்பாக வெயிட்டிங் இருக்கும் வெயிட்டிங் ஒரு டூ ஹௌர்ஸ் நீங்கள் இங்கே வேடந்தாங்கலில் இது பண்ணுற மாதிரி இருக்கும் காரைக்குடியில திரும்ப வந்து விடுகிற மாதிரி இருக்கும் அதே நம்ம முடிச்சுட்டு நம்ம வந்து நீங்கள் சொன்ன அந்த இந்த மாதிரி இதுக்கும் கண்காட்சிக்கும் இல்லை புதுக்கோட்டை மாவட்டத்தில் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து சிவகங்கை மாவட்டம் மட்டும் தான் பார்த்தா போதும் அந்த வேட்டங்குடி பறவை சரணாலயம் போயிட்டுக் கூட முடிச்சுக்கலாம் போதும்

சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி நான் உங்களுக்கு வீட்டில் கொஞ்ச கலந்துக்கிட்டு நான் இப்போது இன்னும் ஒருமணி நேரத்தில் திரும்ப அடிக்கிறேன் ரொம்ப நன்றி